நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கனா நிறையா நிறைய குடும்பம் வந்து இப்போ வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்குதுங்க அவங்களுக்குல்லாம் வந்துங்க மெயினாக வந்து படிப்பு வேணும் படிப்பு வேணுங்கிறதுக்கனாச்சும் நம்ம எதாக ஒன்று செய்யணும் பண்ணணும் அதுக்காக வந்து சில தொண்டு நிறுவனம்லாம் இருக்குதுங்க அவங்க வந்து பாக் செய்கிறாங்க பண்ணறாங்க அவங்க வந்து இந்த குழந்தைங்களுக்காக ஸ்கூல் பேக்கு புக்ஸு யூனிஃபார்ம் செப்பல் இந்தமாதிரி இதலாம் அவங்க தொண்டு நிறுவனமே வாங்கி கொடுக்குறாங்க செய்கிறாங்க நிறைய குழந்தைங்களுக்கு அப்புறம் பார்க்கப் போனால் இந்த முதியோர்களுக்கு ஓஏபி பணம் அந்தமாதிரி இதை வாங்கி கொடுக்குறது அந்தமாதிரி இது செய்கிறாங்க அப்புறம் நலவாரிய ப திட்டம் அந்த இதுவும் வந்து செஞ்சு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வருடம் ஆனாக்க ஒரு டைம் பணம் வர்றமாதிரி அந்த இதுவும் ஏற்பாடு பண்ணி அந்த தொண்டு நிறுவனத்தில் இருந்து வாங்கிக் கொடுக்குறாங்க செய்கிறாங்கங்க அப்புறம் பார்க்கப் போனால் நிறையா நிதி உதவி அதை மாதிரி செய்கிறது பண்றது இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க மெ மெயினாக பார்க்கப் போனால் ஸ்கூல் பிள்ளைங்களுக்குதாங்க மெயின் செய்யணும் அதனால் வந்து இந்த தொ தொண்டு நிறுவனம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக நல்லா வந்து எந்தவொரு உதவியுமே செய்கிறாங்க பண்றாங்கங்க எங்களுக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு தொண்டு நிறுவனம் செய்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அவங்க செய்கிற உதவி வந்து நாங்கள் ரொம்ப ஏற்றுக்குறோம் அவங்க அவங்களும் மனதார செய்கிறாங்க நாங்கள் ஏற்றுக்கிறோங்க